ஒரு சிறுவனுக்கு ஏடிஎம்மில் உள்ள பணத்தை வித்ட்ரா பண்றது எப்படி சொல்லி கொடுக்கணும் அது வந்து ரொம்ப சுலபந்தான் அது சின்ன பையன் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஏடிஎம் மிஷினை அவனுக்கு கண்ணுக்கு நேராக காமிச்சி அதை எடுக்கணும் ஒருவாட்டி நம்ம அவனுக்கு கண்ணுக்கு நேராக காமிச்சி ட்ரை பண்ணால்தான் அவனுக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு புரியும் அதை ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம் கார்டில் வந்து நாலு பின் இருக்கும் அதை அவனுக்கு புரிய வைக்கணும் நாலு பின் இருக்குண்டா ஏடிஎம் கார்டுக்கு இந்தமாதிரி ஏடிஎம் கார்டுக்கு எல்லா எல்லா எல்லா ஏடிஎம் கார்டுக்கும் இருக்குண்டா அதை வந்து ஏடிஎம் மிஷினில் சொருகி ஃபஸ்ட் சொருகினோனே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பின் கேட்குண்டா நாலு பின்னு அந்த நாலு பின்னு அந்த ஏடிஎம் கார்டுக்கு சொந்தமான நாலு பின்னை போட்டினால் அதுக்கு அப்பறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகுண்டா அதில் வந்து மொழிச்சா லாங்வேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லும் அந்த லாங்வேஜ் வந்து அவனுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ புரிஞ்ச புரிஞ்ச லாங்வேஜை வந்து நீ சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்னால் தமிழ் சூஸ் பண்ணலாம் இல்லை இங்கிலிஷ் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தில் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்பறம் வந்து உள்ள போய்டும்டா அதுக்கு அப்பறம் வந்து அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வரும் கரண்ட் சேவிங்ஸ்னு அதில் வந்து அக்கவுண்ட் எவ்வளோ பணம் இருக்கும் இப்போ நீ வந்து நீ ஹன்ட்ரெட் ரூபீஸ் டூ ஹன்ட்ரெட் ரூபீஸ்னு எடுக்கிறீனா அதை எடுக்கலாம் ஆனால் வந்து ப ஏடிஎம் மிஷினில் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்கனா ஐநூறுரூவா மட்டுந்தான் எடுக்க முடியும் ஐநூறுரூவா நோட்டாகதான் வரும் அப்படின்னு குறிப்பு கொடுத்துருந்தாங்கனா உன்னால் இந்த சில்லற காசுலாம் சில்லற நோட்டுலாம் எடுக்க முடியாது நூறுரூவா இரநூறுவா இருந்தால் எடுக்க முடியாது அதை வந்து அவனுக்கு புரிய வைக்கணும் சுலபமாக புரிய வைக்கணும் அதை புரிய அவன் கண்ணுக்கு நேராக காமிச்சால்தான் அவனுக்கு எல்லாமே புரியும் அது வந்து காமிக்காது ஐநூறுரூவாக்கி மேல் தான் எப்புடினா ஐநூறு ஐநூறு ஐநூறாகதான் வரும் அந்தமாதிரி இருக்கும் அந்த ஏடிஎம் மிஷினில் அதையும் வந்து அவனுக்கு புரிய வைக்கணும் இந்த மிஷினில் வந்து அவனால் சொ சொச்ச ரூபாய் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும் அப்பறம் வந்து கரென்ட்ஸ்சு சேவிங்ஸ்ன்னு கேட்குறதுல வந்து சேவிங்ஸில் கொடுத்து கேஷ் வித்ட்ரா பண்ணணும் உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை கேஷ் வித்ட்ரா பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து அவன் சிறுவனுக்கு வந்து கண்ணில் காட்டுனால்தான் அவனுக்கு புரியும் நம்ம சொல்கிறதுனால அவனுக்கு புரியாது வாய் வார்த்தையாக என்ன வேணா சொல்லிட்டாலும் அவனுக்கு புரியாது அவன் கண்ணில் பார்க்குணும் அவனும் ட்ரை பண்ண வைக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை தப்பு பண்ணால்தான் கரெக்டாக அந்த சிறுவன் வந்து சிறுவன் வந்து கரெக்டாக எடுக்க முடியும் இது வந்து எப்புடின்னா இப்படி தான் ஒரு சிறுவனுக்கு வந்து ஒரு சின்ன பயலுக்கு வந்து கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்க முடியும் இந்தமாதிரி சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு இன்னும் சுலபமாக புரியும் இது கரெக்ட் இதுதான் கரெக்ட்டுன்னு அவன் புரிஞ்சுப்பான் அப்போ ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுப்பான் ஓகே